எங்கள் மாநிலத்தில் மதிக்கப்படும் முக்கிய மத தலைவர் மத தலைவர்களெனு பார்த்துக்கிட்டா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மடாலயத்தை சேர்ந்த மத தலைவர்கள் இவங்க தான் வந்துட்டு ரொம்ப வருஷங்களாக வந்துட்டு அந்த மடாலயங்கிற ஒரு பொறுப்போட தலைவர் பதவியில் இருக்கிறது அந்த குடும்பத்தில் இருக்க அவங்க இரத்த வழியில் அடுத்து அடுத்து வரவங்கள மட்டும் தான் அங்கே தலைவர் பதவியில் அமர வைப்பாங்க இல்லை எனக்கு அவங்க இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னு யாராவது வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கும்போது மட்டும்தான் அங்கே ஓட்டெடுப்பு நடத்துவாங்க அதுவும் அந்த ஓட்டெடுப்பில் எல்லாரலேயுலாம் பங்குபெற முடியாது அங்கே இருக்க முக்கிய பிரமுகர்கள் மட்டும் அந்த கோயில் அந்த ஸ்தலத்துக்கு உண்டான மக்கள் அங்கு சென்று வழிபடுபவர்கள் அவங்க மட்டும்தான் வந்து அந்த ஓட்டெடுப்பில் பங்கு எடுக்க முடியும் அப்படி அவர் மேல் சாட்டப்படுகின்ற குற்றங்கள் உண்மையாக இருந்ததுன்னால் அந்த தலைவரை மாற்றத்துக்கான ஏற்பாடும் நடக்கும் அப்படி ஒரு குற்றம் ஏற்படவில்லை அப்படி ஒரு குற்றமே அவர் மேலே வந்துட்டு எந்த ஒரு தப்புமே எழுப்பப்படவில்லை அப்படின்னா வந்துட்டு அவர்தான் சாகிற வரைக்குமே அந்த மடாதிபதி இந்த மாதிரி மத தலைவர்கள் வந்துட்டு எல்லாம் மாநிலங்கள்லேயுமே இருக்காங்க ஊருக்கு ரெண்டு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ வந்துட்டு இவங்க வந்து மதிக்கப்படும் மத தலைவர்கள் அதாவது மக்கள் நிறைய பேர் வழிபடுறாங்க இவங்க கிட்டே இருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது என்னென்னன்று பார்த்தீங்கன்னா மதங்கிற ஒன்று தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தராதிங்க அப்படிங்கிறதுதான் இவங்க கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் இதுக்கு காரணம் என்னென்னால் மதங்கிற ஒரு விஷயத்துனால மனுஷனை வந்துட்டு எப்படி எல்லாம் வந்துட்டு பிரிக்க முடியுமோ அப்படி எல்லாம் வந்து பிரித்து வெச்சுக்கிலாம் உலகத்தில் இருக்க முக்கால்வாசி ஹிந்து மதத்தினர் வந்துட்டு நம்ம நாட்டில்தான் இருக்காங்க உலகத்தில் இருக்க முக்கால்வாசி கிறிஸ்துவ மதத்தினர் வந்துட்டு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இருக்காங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவுங்க முக்கால்வாசி பேர் அஃப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்காங்க இந்த நாடுகளுக்குள்ளே அடிக்கடி கலவரங்கள் வெடிக்கிறதும் பிரச்சினைகள் வரதும் பார்த்துட்ருக்கிங்க இதுக்கு அவங்க காரணமாக சொல்வது என்ன தெரியுமா குரான் பைபிள் பகவத்கீதை இதை கேட்கும்போதே வந்துட்டு எவ்வளோ ஒரு முட்டாள் தனமான செயலுங்கிறது உங்களுக்கு கேட்டாலே தெரியும் ஏன்னால் எந்த தெய்வமும் வந்துட்டு இவனை கொன்றுட்டு அவன் இடத்துக்கு போய் உட்காருன்னு சொல்வது இல்லை எல்லாம் மூணு மூணு புஸ்தகங்கள்லேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனுஷன மனுஷனா பார் அவனுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டா நீ உதவி பண்ணு உனக்கு உதவி தேவைப்பட்டா அவன் வந்து உதவி பண்ணுவான் இதை தான் வந்துட்டு மூணு புத்தகங்கள்லேயுமே வெவ்வேறு வரிசைகளில் சொல்லியிருக்காங்க வெவ்வேறு வரிகளில் சொல்லியிருக்காங்க யோச்சிச்சு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் சாம சனாதன தர்மம்கிற ஒன்றை வந்துட்டு முக்கியமாக பேசுறாங்க இந்த சனாதன தர்மம்னால் என்ன அதை இப்போ பல பிரமுகர்கள் ஒரு தப்பான விஷயமாவே பிரதிபலிச்சுட்டாங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னா சனாதன தர்மம்கிறதுக்கு ஒரு தவறான அர்த்தத்தை கொடுத்து அதுதான் சனாதன தர்மம்னு நம்ம வைச்சதுனால அதுக்கு எதிரான போர் கொடிகள் தூக்கப்பட்டுகிட்ருக்கு இவங்க சொல்கிற சனாதன தர்மம் கண்டிப்பாக தப்பு அதாவது கோவில்களுக்குள்ளே பூசாரிகள் மட்டுமே செல்ல வேண்டும் அங்கு பணியாற்றும் துப்புரவு தொழிலார்களும் அங்கே பால் கொண்டு வந்து கொடுக்கற பால் அபிஷேகம் செய்கிறத்துக்கு உதவுகிற மாடு வச்சுருக்கவுங்க எல்லாேரும் வெளியில் தான் நிற்கணும் இது தான் வந்துட்டு இவங்க சொல்கிற சனாதன தர்மம் உண்மையான சனாதன தர்மம்கிறது என்னென்னா மற்றவுங்க சொல்லட்டும் சரி தப்புன்னு உன் மனதுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னால் அதை நீ செய்யணும் அது தப்புன்னு பட்டுச்சுனால் நீ செய்யக்கூடாது உன் மனதுக்கு தப்புன்னு படுது ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான் இல்லைடா அது சரிதான்னு அப்போ நீ அதை செஞ்சன்னால் அது தப்பு இதுதான் சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மம்கிறது ஐயாயிர வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுங்க அப்போ இருந்த மக்கள் இப்படிதான் இவங்க இருக்க போகிறாங்கங்கறத கணித்து எழுதியிருக்காங்க காரணம் அரசியல் சூழ்நிலைங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரிதான் கல்லூரி படிக்கும்போது அரசியல் கற்றுப்பீங்க வாழ்க்கைக்கு வந்தோவுன்னே அரசியலை தெரிஞ்சுப்பிங்க முதுமையை எட்டும்போது அரசியலை புரிஞ்சுருவீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த மதம் சார்ந்த அரசியலுங்கிறது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு விளையாட்டை விளையாடியிருக்கும் குஜராத்தில் ரெண்டாயிரத்து எட்டில் நடந்த கலவரம் இங்கே நம்முள்ள எத்தனை பேருத்துக்கு தெரியும் ஒரு ஊரையே கலவர பூமியாக மாற்றினதுக்கு அப்புறம் ஒரு மனிதர் தைரியமாக பிரதமராக வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு எதிரான டாக்குமென்ட்ரிகளை வந்துட்டு உருவாக்கினா அது தப்புன்னு சொல்கிறாரு அதுக்கு எதிராக உருவாக்குனவங்க மேலே சட்ட வழக்குகளை வந்துட்டு வீசுகிறாரு இது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயங்கறது உங்களுக்கு தெரியுதா மதங்கிறது வந்து கற்று கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு மதம் சார்ந்த அறிவியலை கற்று கொடுங்க நம்ம முன்னோர்கள் இதை பண்ணியிருக்காங்க முன்னோர்கள் எல்லாம் வந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் இதை பண்ணலைங்க ஒருத்தன் ஒரு சிலை செய்கிறான்னா அந்த சிலை செய்கிறத்துக்கு காரணம் என்ன அது மேலே சூரியக்கதிர்கள் பட்டு நம்ம மேலே பட்டதுனால் நமக்குள்ளே இருக்க ஒளி வடிவமாக இருக்க அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ்ஸுங்கிறது அதிகமாகணுங்கிறத்துக்காக செய்கிறான் இதை நீங்கள் வந்துட்டு அறிவியல் ரீதியாகவும் பார்க்கலாம் நியூட்டன் சொன்னது எந்த ஒரு வினைக்கும் எதிர் வினை உண்டு அதே போன்று ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு ஆற்றல் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறதுதான் அதை வந்து ஒரு வடிவத்துலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு தான் மாற்ற முடியும் உலகம் உருவானப்போ மரங்கள் அதிகமாக இருந்தது மனிதர்கள் இல்லை இப்போ மனிதர்கள் அதிகமாக இருக்காங்க மரங்கள் இல்லை எல்லாமே ஒரு சம நிலைதான் இந்த மதம் சார்ந்த அரசியலும் அந்த மாதிரிதான் மதம்கிற ஒன்று வச்சு அரசியல் பண்ணுறதுனால மக்களை வந்து பிரிச்சுருலாம் டிவைட் அண்ட் ரூல் இதைதான் வந்துட்டு ஆங்கிலேயன் பண்ணிணான் அவனை நம்ம தப்புன்னு சொன்னோம் இப்போ நம்ம ஆளுங்களே பண்ணிகிட்ருக்காங்க அதை நம்ம சரின்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு மாறணும்னால் அடுத்த தலைமுறைக்கி மதம் ஜாதி இனம் இதெல்லாம் வந்துட்டு தவறான வார்த்தைகள் தேவை இல்லாத வார்த்தைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும்